அண்ணா இங்கேதான் நிறுத்துங்க அண்ணா ஆ இங்கேதாண்ணா ஆ சரிண்ணா ஆ எவ்வளோ ஆச்சுண்ணா ஓ நூற்றி இருபது ரூவாயா சரி நான் என்கிட்ட கையில அவ்வளோக்கா சேஞ்ச் இல்லைண்ணா ச வந்து ஃபோன்பே ஜிபே பேடிஎம் ஏதாவது இருக்குங்களா ஃபோன் பே இருக்கா சரிண்ணா அப்போ வந்து யூபிஐ இது அந்த ஐடி மட்டும் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் நேமு ஓ ஜான் அட் ஒன் டூ த்ரீ ஓகே அண்ணா எவ்வளோண்ணா நூற்றி இருபது ரூவாயா கரெக்டாக நூற்றி இருபது ரூவாயா அண்ணா ஓ சரிண்ணா ஆ பண்ணிடுறேன் ஓகே அண்ணா இதோ பண்ணிவிட்டேண்ணா வந்துருச்சான்னு பாருங்கள் ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா